டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜி அப்படின்கிறது ரொம்ப பெரிய விஷயம்ல்லாம் இல்லை டார்க் மேட்டரில் இருக்கற பாதி பர்சன் தான் வந்து டார்க் எனர்ஜி இந்த யுனிவர்ஸில் வந்து டார்க் மேட்டர் அவ்வளோ சீக்கிரமாக கவனிக்க முடியாது ஏன்னா அந்த டார்க் மேட்டர் வந்து எதையுமே வெளியிடாது ஓகேங்களா நம்ம அதான் ஜீனியஸ் அவங்களாம் இருக்காங்கள்ள சயின்டிஸ்ட் அவங்கெல்லாம் வந்து சிக்ஸ்ட்டி நைன் பெர்ஸண்ட் வந்து டார்க் எனர்ஜி இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன் வந்து டார்க் மேட்டர் இருக்கு மீதி இருக்கற ஃபைவ் பர்சன் தான் யுனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மோஸ்டாக வந்து கேலக்ஸி கிளஸ்டர் நம்மளுக்கு தெரியும்ல்லை கேலக்ஸி நம்ப டிவியில் எல்லாம் காட்டுவார்கள்ள கேலக்ஸி அந்த கேலக்ஸி நடுவில் இருக்கற குட்டி குட்டி ஸ்டார்ஸ் அதோடய அட்ராக்ஷன்ஸ் அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து சென்டரில் வந்து நிறைய ஈர்ப்பு விசையும் இருக்கும் அதை வந்து நிறைய குட்டி குட்டி விண்மீன்லாம் இருக்கும்ல்ல அந்த விண்மீனும் வந்து அட்ராக்ஷன்ஸில் இருக்கும்ன்னு சொல்லுவாங்க